சேலந்தான் கூட்டி போய் சரி பண்ணிணோம் சரி பண்ணியும் இன்னும் அந்த பையனுக்கு கொஞ்ச சரியில்லாதான் இருக்குது இன்னுமே மாத்தரை சாப்ட்டுகிட்டுதான் இருக்கிறான் கல்யாணம் ஆகல மனநிலை சரியில்லாத ஊரை விட்டு அஞ்சாறு மாதம் போய்ட்டான் காணாமனே பாட்ட எங்கே போய்ட்டானோ ஆளே இல்லைன்ருந்தாங்க மறுக்கா யாரோ எங்கேயோ பார்த்து போராட்டம் பழனி போய் பழனியிலிருந்து அப்புறம் யாராரோ பார்த்து கூட்டியாந்தாங்க அவன் வேற பஸ் ஏறிட்டான் எங்கேயோ எட்ட தெரியாத இடத்துக்கு போய்ட்டான் அப்புறம் யாரோ பார்த்து டீ கடையில் பார்த்து உட்காந்தே இருந்தானாம் ஏனப்பா இப்படி உட்காந்துருக்குறான்புடி அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்தானா அப்படியே எங்கள் ஊர் எங்கள் அப்பா அங்கே இருக்கிறாப்ல நீங்கள் அதனால்தான் நாங்கள் இடம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாப்புலையா அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் வாங்கி பண்ணி எப்பா போய் அப்புறம் கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து நான் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறான் எங்கம்மா கிட்ட இருக்கிறான் இங்கில்லை அப்புறம் அப்படியே இருக்கிறான் மைண்டும் சரியில்லை மண் போல் போகிறான் வரான் அவன் பாட்டுக்கு போவான் அவன் பாட்டுக்கு வருவான் அப்படி இருக்கிறான் அப்படியே யாரும் அவங்கிட்ட போறதுக்கு பேசுறதுக்கில்ல இல்லைனாலும் அவன் பாட்டுக்கு தெரிஞ்சிகிட்டு ஓடி போயிட்றான் அப்படித்தான் இருக்கிறான் வேலைக்கு போன பையந்தான் இந்த கம்ப்யூட்டருல வேலை செஞ்சு தான் மனக்கோளாறு ஆயிடிச்சு ஆமாம் படிப்புலாம் படிச்சிகிட்டான் படிச்சு முடிச்சிட்டு வந்து மில்லில் சேர்ந்த பையனுக்குதான் கோளாறாயிருச்சு